இப்போ வந்து இங்கே கைவினைப் பொருட்களெனு பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஊர் சைடு நிறையவே விற்கும் இப்போ வந்து நாங்கள் மயிலாடுதுறையில் இருக்கிறதுனால மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஸ்டேஷ்னரி நிறையா வாங்குவோம் அப்படினா என் பொண்ணுக்கு வந்து பென்சில் அப்புறம் ஸ்கேல் லப்பர் அந்த மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கெலாம் அது வந்து என்ன பண்ணுவோம்னால் அதுக்கு நாங்கள் வந்து ஸ்டேஷ்னரி எடுத்துப்போம் கைவினைப் பொருட்களெனு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து தஞ்சாவூர் இங்கிருக்குற தலையாட்டி பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸு அதை வந்து நாங்கள் தஞ்சாவூரில் மட்டும் தான் கிடைக்கும் அதனால் நாங்கள் இப்போ எங்கள் ஊரிலேந்து கொஞ்ச தூரங்கிறதுனால நாங்கள் அங்கே போய் அந்த கைவினைப் பொருட்களெலாம் வாங்குவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டு இந்த ஃபிளவர் வாஷு இதெல்லாம் வந்து பார்த்து இங்கே நிறையா விற்பாங்க கைவினைப் பொருட்கள் செஞ்சு அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் அப்புறம் நானே பார்த்திங்கன்னா அப்படினா எனக்கு வந்து ரொம்ப ஆர்ட் பண்ணுறது பிடிக்கும் அதை நான் என்ன பண்ணுவேன்னால் ஏதாவது வரைஞ்சுக்கிட்டு அதை கட் பண்ணி சுவுத்துல ஒட்டுவது பிள்ளையாருலாம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சிரட்டிலயே செய்வேன் அதெல்லாம் செஞ்சு நான் வந்து எங்கள் வீட்டில் வெச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்டிலயே ஃபிளவர் வாஷ் பண்ணி நாங்கள் பூ அந்த கடையில் வாங்கிக்குவோம் மேட்டில் வந்து ஃபிளவர் வாஷ் பண்ணி அதை வெச்சுப்போம் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்கேன் அப்புறம் எங்கள் கடைக்கு பக்கத்தில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வந்து சோழன் சூப்பர் மார்கெட்ன்னு இருக்குது அங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள்தான் அதிகமாயிருக்கும் அதை தான் நாங்கள் வந்து நான் அதிகமாக போய் அந்த கடையில் தான் நான் வந்து வாங்குவேன்